ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் சார் எந்த ரோவில் இருக்கீங்க சார் எந்த சீட்டில் சார் ஏசி வரல சார் சார் ஒர்க் ஆகிட்டு தான் சார் இருந்துச்சு இப்போ செக் பண்ணி சொல்லிடுறேன் சார் சார் எவ்வளோ நேரமாக சார் இந்த பிரச்சனை இருக்குது சார் உங்களுக்கு மட்டும் தானா இல்லை பக்கத்தில் வேறு யாருக்காவது பிரச்சனை இருக்கா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் சார் எவ்வளோ சார் கம்மியாக இருக்குது சார் மேலே கொஞ்சமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கா சார் ஏசி சார் இந்தா செக் பண்ணி சொல்கிறேன் சார் ஒரு ஆஃப் அன் ஆர் டைம் கொடுங்க சார் ரெடி பண்ணித் தந்துடுறேன் ஆ பண்ணி கன்ஃபார்மாக ரெடி பண்ணித் தர்றேன் சார் ஓகே சார் ரெடி பண்ணித் தர்றேன் சார் ஆ ஓகே சார்